ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்காததுனால தான் எல்லாத்தியுமே தள்ளிப்போட்டு போகிறாங்க என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க குறைஞ்சபட்சம் பத்து ஏக்கரா வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் அவங்கள ரொம்ப அட்வான்ஸாக எப்படி அதை உரம் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி கொண்டு போயி சேர்த்து அது காசாகப்பண்லான்றது தெரில ஸோ அவங்குளுக்கு தகுந்தாமாதிரி ஒரு சின்ன விவசாயமாக பண்றாங்க ஸோ அவங்குளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச மருந்து கடைக்காரங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் கிரிடிட் கொடுத்தாங்க ஸோ அதை வச்சு என்னால் முடிஞ்சது அவங்குளுக்கு ஒரு பணமாக இல்லைன்னாலும் அது தேவையான உரங்களாக நாங்கள் சப்ளை பண்ணேன் அதேமாதிரி தொழிலாளர்கள்ன்னும் போது நான் ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டிருக்கேன் என்னை சுற்றி ஒரு இருபது பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க ஸோ அவங்குளுக்கு ரூட் சொன்னேன் இங்கே வாங்க இது இப்போதைக்கு பேஸிக்காக இதை செய்யுங்க கம்படபுளாகருக்கும் ஃபேம்லிக்கு பீச்சரு எல்லாமே நல்லாயிருக்கும் அட்லீஸ்ட்டு நமக்கு இல்லைன்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல உதவியாகருக்குன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியுது தைரியமாக ஸோ வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக நம்ம பஸ்ட்டு நல்லா இதாகிட்டோம்ன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க நம்பிக்கை கொடுத்து நம்பள மாதிரி அவங்குளும் ஏறி வரதுக்கு ஒரு நல்ல உதவியாகருக்கும் ஸோ அதனால் வாய்ப்புக்கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் தைரியமாக செய்யலான் அவங்குளும் நம்ம கிட்ட பாவம் சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்குளும் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்கன்றது ரொம்ப நம்பிக்கையாகருக்கு